எங்கேப்பா போகணும் ஒரு முந்நூற்றி நாற்பது ருபாய் ஆகும்ப்பா ஆமாம்ப்பா ரோடெலாம் ரொம் ரோடெலாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுப்பா அதே மாதிரி ரொம்ப ரோடெலாம் பள்ளம் மேடாக இருக்குது கொஞ்சம் காசு சேர்த்துதான்பா கொடுக்கணும் என்னப்பா இப்படி பேசுகிற ரஸ்ஸாக இருக்குன்னால் அதுக்காக நாங்கள் சொல்கிறோம்லப்பா ரஸ்ஸாக இருக்குதுன்னு பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது என்னப்பா மேடு பள்ளமாக இருக்குது அதில் எப்படிப்பா நாங்கள் போய்விட்டு போய்விட்டு வர்றது இருபது ருபாய் வேணால் குறைச்சிக்கோங்கப்பா முந்நூற்றி இருபது ருபாயா கொடுங்க சரிப்பா முந்நூறுருபாயா சரி தாங்க சரி ஜி ஜிபேயெலாம் இல்லைப்பா கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்கணும்ப்பா ஜிபேயெலாம் என்ட்ட இல்லை எனக்கு ஜிபே இல்லையேப்பா என்னப்பா பண்ணுறது சரி மாற்றிட்டு வாங்கப்பா சேன்ஞ் சரி கொண்டு வாங்கப்பா நம்ம மாற்றிக்கலாம் ஆ சரி ஓகே